எங்க ஊரில் என்ன விளையாட்டு விளையாடுவாங்கன்னா அதிகமாக கிரிக்கெட்டும் கபடியும் தான் விளையாடுவாங்க அதில் அடிபட் அடிபட்டுருச்சுன்னா அந்த வீரர்களுக்கு வந்து அந்த விளையாட்டு சங்கத்திலேருந்து கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்டை போட்டுப் பார்ப்பாங்க அப்போ சரி ஆயிடுச்சுன்னா திரும்ப பார்த்துப்பாங்க அவங்களுக்கான இது திரும்ப அடிபடாமல் இருக்கிறதுக்காக பார்த்துப்பாங்க ரொம்ப அடிபட்டு இந்த எலும்பு முறிவு அந்தமாதிரி ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போவாங்க அவங்களுடைய செலவில் பார்த்துப்பாங்க சங்கத்தோடய காசில் அவங்களுடைய செலவில் பார்த்துப்பாங்க அதே ரொம்ப முடியல இவங்க அவ்வளோதான் கா கால் ஃப்ராக்ச்சர் கொஞ்சம் நடக்க முடியலன்னு சொன்னாங்கன்னால் அவங்களுக்கான ஆப்ரேஷனுக்கான செலவும் பார்த்துப்பாங்க அதே மாரி அவங்கள வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களால இப்ப எந்த வேலையும் செய்ய முடியல இப்போ அவங்களுக்கான எந்த வேலை செய்ய முடியுமோ அதுக்கான வேலையை அவர்களுக்கு போட்டு கொடுப்பாங்க கேட்டு சங்கத்து மூலயமா அரேஞ்ச் பண்ணிக் கொடுப்பாங்க அவங்க அந்த மாதிரி வசதி செஞ்சு கொடுத்து ஊக்குவிப்பாங்க விளையாட்டு எங்கள் கிரிக்கெட் இந்த கபடி விளையாடுற வீரர்கள் வந்து ஊக்குவிப்பாங்க இந்த மாதிரி எதனா நடந்தால் கூடோ ரொம்ப மனது உடஞ்சி போய்டாதீங்கள் அப்படின்னு சொல்லி ஊக்குவிப்பாங்க அந்த மாதிரி மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க அதே மாரி நிறைய பேருக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருக்காங்க அடிபட்டவர்களுக்கு அதனால் எங்க பகுதியில் இருக்கிற விளையாட்டு சங்கத்தை ரொம்ப நிறைய பேருக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க